தமிழ்நாட்டில் இப்போது நிறையவே பள்ளி கல்வி முறைகள் நிறையவே மாற்றம் அடங்கி இருக்குது நாங்கள் படிக்கிற காலக்கட்டத்தில் வந்து ஒரே முறை தான் பின்பற்றினாங்க தொழில் தொ செய்முறை பயிற்சி ஆகட்டும் சரி எழுத்து வழி பயிற்சி தேர்வுனாலும் சரி ஒரே வகையில் தான் நாங்கள் வந்து படித்தோம் இப்போது வந்து நிறையவே மாற்றங்கள் இருக்குது தொழி இது பள்ளி கல்வி முறையிலேயும் சரி பாடத்திட்டத்துலேயும் அது அதுக்கு கற்பிக்கிற முறையுமே நிறையாவே வித்தியாசம் இருக்குது பாடத்திட்டம்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும் போது வந்து நிறையாவே என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு தேர்ச்சி விகிதமெலாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் படிக்கிறதுக்கு ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து இந்த கற்பிக்கிற முறை வந்து இணைய வழிலேயும் அந்த வழிலேயும் இப்போ கற்பிக்கிறாங்க நாங்கள் வந்து டியூஷன் போனோம் டியூஷன் போய் டென்த் டுவெல்த்தை வந்து நாங்கள் பாஸ் பண்ணிணோம் ஆனால் இப்போது வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்ட் எஜிகேஷன் சிஸ்டம்ன்னு நிறையாவே வந்துடுச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னால் இந்த இது இணையவழி கல்வி அது வந்து என்ன சொல்கிறது இணையதளத்தில் ஆன்லைன் கிளாஸ்சு கொரோனா டைமில் வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க இப்போ அதுவே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல முறையாகவும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து குழந்தைகள் அந்த ஃபோனும் ஃபோனவே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட காதுகள்லேயும் சரி அவங்களோட கண்களுக்குமே சரி அது வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமான இருக்கலை ஆனால் வந்து பாடத்திட்டத்துலேயும் கற்பித்தல் முறைகள்லேயும் வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் படிக்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து படிப்போம் ஒரு ஆள் படிக்கும் போது ஒரு ஆள் ஒப்பிப்பாங்க இன்னொரு ஆள் அதை வந்து கவனிப்பாங்க இப்படி தான் நாங்கள் படித்தோம் ஆனால் இப்போது அப்படி இல்லை நிறையவே மாற்றங்கள் இருக்குது நல்ல ஒரு மாற்றம் தான் ஆனால் குழந்தைகளோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்னு தோணுது